இப்போ இந்தியாவிலன்னு எடுத்துக்கிட்டா இந்து மதத்தை சேர்ந்தவங்க நிறைய கடவுளை வழிபட்டுகிட்டு வராங்க அதாவது இந்த மாசன் எடுத்துகிட்டா இந்த கடவுள்ன்னு நிறைய பேர் மாலை போட்டு நல்ல வழிபட்டுகிட்டு வராங்க இப்போ முருகன் கோயிலுன்னு எடுத்துகிட்டாக்கா இந்த மார்கழி மாதம் எல்லாம் மாலை போட்டு தை தை நோ தை பண்டிகைக்கு எல்லாம் கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் தேரிழுப்பாங்க அந்த கோயிலில் காவடி கட்டிகிட்டு போவாங்க நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதே மாதிரி இப்போ அம்மன் கோயிலுன்னு எடுத்துகிட்டா அந்த அம்மன் கோயிலுக்கு விசேஷமாக உகந்த மாதமே ஆடி மாதம் ஆடி மாதம் ஃபுல்லுமே அந்த அம்மன் கோயில் நல்ல விசேஷமாக ஜம்முன்னுருக்கும் பார்க்கறக்கே நல்லா ப்ரைட்டாருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது எடுத்துகிட்டிங்கன்னா இந்த சித்திர மாதம் இந்த சித்திர மாதன் எடுத்துகிட்டிங்களான்னா எல்லா கோயிலும் நோம்பியும் வைப்பாங்க இப்போ எல்லா அம்மன் கோயிலுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த அம்மன் கோயில் பண்டிகை எல்லாம் வைப்பாங்க இந்த மாசி மாசன் எடுத்துகிட்டா காரமடை ரங்கராமர் கோயில் அந்த கோயில் வடம் தேர் வடம்பிடிப்பாங்க அதற்கு சரியான கூட்டமாக இருக்கும் பங்குனி மாசன் எடுத்துகிட்டா பண்ணாரி அம்மன் இதே மாதிரி நிறைய அம்மன் கோயில் வழிபாட்டைல்லாம் நடக்கும் கிறிஸ்ட்டினுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு கிறிஸ்ட்டின் பற்றில்லாம் தெரியாது இருந்தாலும் சொல்லுறன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே போல் முஸ்லீம் பண்டிகைகளும் நிறைய இருக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் எனக்கு இந்த இந்து இதை பற்றிதான் தெரியும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கூட எங்கள் அந்நூறுங்கிற ஊரில் மணிஸ்வரன் கோயில் இருக்கு அங்கே தேரிழுப்பாங்க அங்கே கோயிகள் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்கும் அந்த கோயிலில் வர்ஷத்துக்கே ஒரு டைம் அதாவது ஜனவரி மாதம் அப்போ பார்த்திங்கன்னா தேர் வடம் பிடிச்சிகிட்டு வருவாங்க அதுக்கு சரியான கூட்டமாகருக்கும் அந்த கோயிலும் நல்லா இருக்கும் என் ஊரில் நிறைய அம்மன் கோயிலில் நிறைய இருக்கும் அங்கே ஆடி மாதம் சித்திர மாசந்தான் நல்ல விசேஷமாக நல்ல விசேஷமாகருக்கும்